ஆ வாங்க என்ட்ரென்ஸ் எக்ஸாம் எல்லாமே இருக்குது சரி என்ன மார்க் எடுத்துருக்கான் என்ன குருப்பு எடுக்கனுன்னு வந்துருக்கிங்க ஃபோர் டென்னுக்கு பயாலஜி குரூப் கொஞ்சோம் கஷ்டோந்தான் வேணுணா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கறிங்ளா என்ட்ரென்ஸ் எக்ஸாமில் அவன் எப்படி எழுதுகிறான்னு பொறுத்து அதை பார்த்து நம்ம மாற்றிக்கலா மேம் கம்மி ஃப்ரைடே வந்து இதுங்க உங்கள் பையன் வந்துருக்கானா ஒரு மார்னிங் டென்னோ கிளாக் இருக்கும் அப்போ அழைச்சிட்டு வந்துடுங்க அதில் எடுக்கிற மார்க்க பொறுத்து அவங்க சயின்ஸில் நல்லா எடுத்துருந்தாங்கன்னா பயாலஜி குரூப் கொடுக்கலாம் மேம் நான் வந்து எக்ஸாமு எழுத வேண்டிய ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுவோம் நீங்கள் அப்புறம் வந்து டூ டேஸ் கழித்து வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் ஆ சரி